தமிழகத்தின் கலைத் திறமையை வெளிப்படுத்தும் முக்கியமான கலை விழாக்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றே ஒன்று மிகவும் சிறப்பாக நம்ம குறிப்பாக சொல்லணும்னா பொங்கல் பண்டிகை தான் ஏன்னா பொங்கலுன்றதே வந்து நம்ம அந்த கடவுளை வந்து எந்த விதத்தில் வந்து நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்த திறமைய வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் அவர் கொடுக்கற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து எப்படி பலமடங்கு அதை வந்து அதிகரித்து அதை வந்து பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் அது பயன்படுற மாதிரி வந்து ஏற்படுத்தி தர்றோம் அப்படின்றதுதான் இந்த பொங்கல் பண்டிகை பொங்கல்னாலே அது வந்து அறுவடை திருவிழா அறுவடைன்னா நம்ம வந்து நிலத்தில் விளைவிக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நாம்மளும் பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் பயன்பட வைக்கிறோம் அப்படின்றத பற்றி சொல்கிறதுதான் ஸோ இந்த அறுவடை நாட்களில் வந்து மக்கள் ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டு ஒழைச்சி அந்த உழவர்கள்லாம் வந்து எந்தளவுக்கு வெயில் மழை எதையும் பாக்காமல் தங்களையே வந்து அர்ப்பணித்து அந்த கடவுளை வந்து மழை பெய்ய வைக்க சொல்லி தன்னுடைய அறுவடை நாட்களில் வந்து அவர் ஒவ்வொரு நாளையும் வந்து எண்ணிவிட்டு அதை அதை என் தன்னோட குழந்தைங்கள பாக்கிற மாதிரி அந்த நிலத்த பார்த்து அது ஒவ்வொரு செடியும் வளரும் போது அந்த செடி எப்படி எந்தளவுக்கு வந்து புதுசாக அழகாக எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸும் இல்லாமல் எந்த ஒரு டிஃபெக்ட்டும் இல்லாமல் வளத்துடுறாங்க அந்த அது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் இந்த பொங்கல் வந்து எல்லோருக்குமே வந்து முக்கியம் ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது ஸோ அதில் வந்து அந்த உழவர்களுடைய உழவுக்கலை அது வந்து மிக முக்கியமான கலை அந்த கலை வந்து எல்லாராலேயும் பண்ண முடியாது உழவர்களுக்குரிய அந்த கலை வந்து அது கற்றுக்கிட்டா மட்டுந்தான் நம்மளால் அந்த உழவுக்கலைய கற்றுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்ம அந்த சமயம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்றது வந்து நம்ம தமிழகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கலை அந்த காளை மாட்டை அடக்குதல் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா காளை மாடு வந்து இந்த பெண் பெண் வீட்டார் வந்து மாப்பிள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெண் வீட்டாருக்கு பெண் கேட்கும் போது அப்போ அவங்க பெண் வீட்டார் வந்து ஒரு காளை மாட்டை வைச்சி அந்த காளை மாட்டை அடக்கும் ஆண் மகனுக்குதான் தன்னுடைய பிள்ளைகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அப்பலேருந்து ஒரு சங்க காலத்திலேருந்தே காலங்காலமாக இதை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க ஸோ ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பாரம்பரியமான கலை அதே மாதிரி நிறைய இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தமிழகத்தில் வந்து இன்னும் அது வந்து கோலமிடுதல் இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு பெண்கள்லாம் வந்து ரோட்டில் வந்து தன்னோட வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய ரங்கோலிகள் அப்புறமேட்டு புள்ளி கோலங்கள்லாம் போட்டு அழகாக அதை வந்து அந்த நாலு நாளுமே பொங்கலுக்குரிய நாலு நாட்களையும் அழகாக கொண்டாடுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கலைக்குரிய ஒரு பண்டிகைன்ட்டு குறிப்பிடலாம்